நான் இந்தியன் ஐடல் போன்று மியூஷிக் ரியாலாடிக்களில் ஷ் ஷோக்களை அதிகமாக பார்க்கிறதில்ல இருந்தாலும் கொஞ்சமாக எனக்கு தெரியும் இந்த மியூசிக் ரியாலிட்டி ஷோவை கொஞ்சமாக நான் பார்த்துருக்கேன் அதை பொறுத்து எனக்கு ரிஷி பாடுவது ரொம்பவே பிடிக்கும் ரிஷி மற்றும் பிஹிப்தா ரிஷி மற்றும் பிஹிப்தா ரொம்பவே நல்லா பாடுவாங்க இந்தியன் ஐடல் அப்படி அப்படிங்கிற அந்த மியூசிக் ஷோவில் வந்துட்டு அதில் இருக்கிறது வந்துட்டு ஜட்ஜாக இருக்கிறவங்க ஷ்ரேயா கோஷல் ஸோ ஷ்யா கோஷல் என்னை வந்துட்டு மிகவும் ஈர்ப்பாங்க ஏன்னா வந்துட்டு ஷ்ரேயா கோஷலோடைய பாடல்கள் தான் எனக்கு ரொம்பவே மிகவும் பிடித்த பாடல்களாக அமைகிறது அவங்க பாடக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வந்துட்டு பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துட்டு அதிகமா இருக்குது அந்த ஆசை எல்லாத்தேயுமே வந்து அவங்க வந்து எப்படி பண்ணணும் எப்படி பாடணும் எப் அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க நிறைய டிப்ஸாகவும் டிரிக்ஸாவும் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ இது வந்து ஒரு ஹிந்தி ஷோ அப்படின்னங்காட்டி மிகவும் என்னை ஈர்க்கலை இருந்தாலும் ஷ்ரேயா கோஷலுக்காக நான் அந்த ஷோவை பார்ப்பது ஒரு சிறிது நேரம் ஒதுக்குவது என்பது தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ ரிஷி எனக்கு பிடிக்கும் அவர் வந்து பாடக்கூடியது அவர் வந்து பாடக்கூடிய அந்த ஒவ்வொரு பல்லவிலேருந்து அனைத்து ரிதங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஷ்ரேயா கோஷல் அவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அவங்க பாடல் பாடுறவுங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹ ம் கமேன்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதுக்காகவே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்